ஆ ஹலோ ஆ குட் ஈவினிங் என்னோட பேர் பிரியங்கா நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்லருந்து பேசுகிறேன் சொல்லுங்கள் ம் ம் ம் ஆ ஆ ஆ ஆ வயசு குலந்தைக்கி வயசு எத்தனை ஆகுது எட்டு வயசு ஆகுதா சரி ஓகே அது ஒன்றும் இல்லை எப்படி எப்படி இருக்காங்க வீட்டில் எப்படி சாப்பிட்றாங்க எதனாலும் கொடுத்தா சாப்பிட்றாங்களா இல்லை அவங்க டேஸ்ட்டுக்காண்டி சாப்பிட்றாங்களா இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்றக்காண்டி சாப்பிட்றாங்களா ஓகே

அப்போ நீங்கள் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் வந்து கேரட் ரைஸ் கொடுங்க அதில் ஜாயின் பண்ணி பீட்ரூட் ரைஸ்ஸு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ரைஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்ஸாக ஃப்ரைடு அந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குலம்பு சாதமாக கொடுக்காம லைக் இந்தமாதிரி டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஒரு நாள் வந்து பீட்ரூட் ரைட்டை வந்து ஃப்ரை பண்ணி அதில் பொட்டேட்டோ ஒன்று ஆட் பண்ணி அந்தமாதிரி கொடுங்க இன்னொரு நாள் கேரட் ஆட் பண்ணி அதற்கேத்தாப்புல லைக் அப்பளம் பொரிச்சு கொடுங்க ஏபிசிடி அப்பளம்மாரி அந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு காலையில் வந்து என்னன்னா நட்ஸ்ஸு ஜூஸ் போட்டு கொடுங்க அவங்க நட்ஸை சாப்புடல்ல அப்படின்னா நட்ஸ்ஸு ஜுஸ்ஸை வந்து நைட் ஊற போட்டு அதை காலைல மிக்ஸியில க்ரைண்ட் பண்ணி அதை வந்து காலைல மில்க் ஆட் பண்ணி அதை கொடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஒரு பனானா வச்சு கொடுங்க அது அந்தமாதிரி கொஞ்சம் நாட்டு சக்கரை லைட்டாக டோட்டலாக வொயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ஷோ அந்தமாதிரி ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி ஸ்லீப்பிங் டைம் வந்து நைட்டில் அவங்க கரெக்டாக நைன் ஓ க்ளாக்கே படுத்திடணும் நைன் ஓ க்ளாக்லருந்து தூங்குனா தான் நல்லது இன்னும் ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க அப்படின்னா அவங்க ப்ரைன் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்படி இருக்கிறனால வாட்டர் அதிகமாக குடிக்க சொல்லுங்கள் வாட்ரு அதிகமாக குடிச்சாங்க அப்படின்னா நல்லா ப்ளே பண்ண சொல்லுங்கள் மார்னிங் ஃபுல்லாக நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா டயட் ஆயிருவாங்க ஸோ அந்த ந டயட் நெஸ்ஸில் படுத்து தூங்குனாங்கன்னா மார்னிங் தான் அவங்க எந்திரிக்கணும் ஸோ அந்தமாதிரி அவங்கள ப்ளே பண்ண வைக்கணும் ஆக்டிவ்நெஸ்ஸாக ஓகேவா ஆ அந் அந்தமாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க ரொம்ப துருதுருன்னு காலில் ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பாங்க நைட் ஆனால் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிருவாங்க ஸோ அதுக்கு எத்தமாதிரி நீங்கள் ஃபுட்டு ப்ரிப்பர் பண்ணி கொடுத்திங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஈக்வல் பேலன்ஸில் டயட்டையும் பேலன்ஸ் பண்ணும் லைக் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்ஸையும் கரெக்டாக கொண்டு வந்துடும் ஓகேவா ஆ ஓகே தேங்க் யூ ஆ தேங்க்